நான் திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா வழிபாட்டு தலங்கள்னு பார்த்தோம்னா நிறையாருக்கு திருச்சியோட முக்கியமான ஒரு இதே ராக்போர்ட்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய இதிலே நம்ம ஸ்லோவாக தெரிஞ்சுக்கலாம் மலைக்கோட்டை திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அழகாக சூப்பராக பல்லவர் காலகட்டத்துலேயே நம்ம விஜயநகர பேரரசுனாலேயும் சிறப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் தளமான ராக்போர்ட் தமிழர்களுடைய பாரம்பரிய கடவுளான முருகன் பெருமானுடைய அண்ணன் விநாயகர் அமைந்துள்ள இடம் ஒரு உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்ல கூடிய அந்த கோவிலுடைய சிறப்பமைப்பு சொல்ல முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் அவங்களோட ஃபேமஸான கோவில் தான் அது அதுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க நாதர் கோவில் அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நிறைய சமயபுரம் மாரியம்மன் கோவில் சொல்ல முடியாது சமயபுரம் மாரியம்மன் கோவில் அந்த மாவட்டத்தை சுற்றிலும் இருக்க ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மக்கள் நடை பயணமாக வராங்க அறுபது எழுவது கிலோமீட்டர் நடந்து வந்து சமயபுரத்து மாரியம்மனை வந்து தரிசிக்கிறாங்க தை மாதமும் ஆடி மாதமும் அம்மன் வழிபாடு அங்கே அதிகமாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த கோவில் வழிபாட்டு தலங்களில் ஒரு முக்கியமாக ஒரு ஊராயிருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் அதுக்கு அப்புறம்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற வெக்காளியம்மன் கோவில் சிவன் கோவில் இதெல்லாம் இன்னும் நிறைய எங்கள் மாவட்டத்தில் நிறைய அமைஞ்சிருக்கு கோவில் வசதிகள் அதிகமாயிருக்கு அதிகமாக இந்துக்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் கிறிஸ்டின்களும் அங்கே இருக்காங்க முஸ்லீம்களும் அதிகமாயிருக்காங்க இந்துக்களோட பண்டிகைகள் பொங்கல் தீபாவளி அடுத்தது இந்த ஆடி பதினெட்டு பெருக்கு இது போன்ற வழிபாட்டு தலங்கள் அடுத்த வந்து சொர்க்கவாசல் திறப்பு வைகாசி விசாகம் இந்த மாதிரி நிறைய அம்மாவாடி அமாவாசை ஆடி மாசம் இருக்கிற திருவிழாக்கள்லாம் இந்துக்கள் ஃபேமஸாக கொண்டாடுறாங்க சிறப்பாக அடுத்தது கிறிஸ்டின் அதிகமாக அங்கே அந்த பகுதியில் தான் சொல்லலாம் கிறிஸ்டின்கள் உடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிருந்தது திருச்சி ஒரு முக்கியமான ஊர் அங்கே வந்து பார்த்தோம்னா சென் ஜோசஃப்பு பீட்டர்ஸ் காலேஜ் அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறைய இது மாதிரி லிட்டில் ஃபிளவர் இது மாதிரி நிறைய கிறிஸ்டின் மைனாரிட்டியோட ஸ்கூல் காலேஜஸ் அதிகமாயிருக்கும் ஸ்டூடண்ட்ஸு மக்களை அதிகமாக கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அவங்களோட வழிபாடுகள் நிறையாவே அங்கே இருக்கு கிறிஸ்டின்ஸ் சொல்ல கூடிய அந்த ஈஸ்டர் திருநாள் ஏசு பிறந்தநாள் ஏசு உயிர் பிரிந்த நாள் தேவமாதா பிறந்த நாள் இது மாதிரிலாம் புனிதவெள்ளி இந்த மாதிரி நாட்கள்லாம் அவங்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க ஞாயிறு தோறும் அங்கே சர்ச்சி திருச்சியில் ஃபேமஸான சர்ச்சி இருக்கிறதுனால சர்ச்சில் வழிபாடு நடந்துகிட்ருக்கும் காலையில் நடக்கும் ஞாயிறு தோறும் சிறப்பு வழிபாடு நடக்கும் முஸ்லீம்களும் அதிகமாயிருக்காங்க திருச்சியில் அல்லா கோவில் அதிகமாயிருக்கு அல்லா வழிபாடுகள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுவுறது சிறப்பாக வழிபடும் நல்லாயிருக்கும் காலாச்சாரம் பண்பாடு மிக்க ஒரு ஊர் தான் திருச்சி ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை இயற்கை இயற்கையோட கொடையால் அமைந்த ஒரு ஊருன்னு சொல்லலாம் திருச்சி அது இல்லாமல் மக்களுடைய அவங்களுடைய ஒரு வணங்குமுறையும் நல்லாயிருக்கும் வழிபாடுகளும் சிறப்பாயிருக்கும் நல்ல ஊர் ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு கிராமம் ஊரில் திருச்சி மாவட்டத்தில் பிறந்து வளந்ததில் ஒரு பெருமை பட கூடிய விஷயம் தான் நம்ம நன்றி வணக்கம் தேங்க்யூ